ஆ சார் ஆ பழக்கடைங்களா ஆ எங்களுக்கு வந்து மாம்பழமும் வாழைப்பழமும் ரெண்டும் சேர்த்து ஒரு கிலோ வேணும்ங்க என்ன ரேட்டாகுதுங்க ஆ மாம்பழம் என்ன மாம்பழம் சேலத்து மாம்பழமா இல்லை மல்கோவா மாம்பழங்களா எந்த சாதா மாம்பழங்களா என்ன மாம்பழம் ஓ ஓகே ஓகே ஓ சரி சரிங்க அப்போது அந்த சப்போட்டா பழம் என்ன ரேட்டாகுதுங்க அப்போது அந்த சாத்துக்குடி கிலோ நூறுரூவாயிங்களா ஆரஞ்சு என்ன ரேட்டாகுதுங்க ஆ ஆப்பிள் நூற்றைம்பது ரூபாய்ங்களா சரி சரிங்க அதுக்குதான் எல்லா பழமும் என்னென்ன ரேட்டுனு கேட்டுக்கலான்ட்டுதான் கேட்டேங்க மத்தப்பழம் என்னென்ன பழம் வைச்சிருக்கீங்க ஓ சரி சரி அதெல்லாம் என்ன ஆ இதெல்லாம் என்ன ரேட்டாகுதுங்க ஓ சரி சரி ம் அப்படிங்களா சரி சேரி சேரிங்க சேரிங்க எனக்கு இப்போ அந்த மாம்பழமும் வாழைப்பழமும் ரெண்டும் சேர்த்து ஒரு கிலோ மட்டும் கொடுங்க ஒரு கிலோ கொடுத்துருங்க ஆ அதுக்குண்டான அமௌண்ட் ஆ சரிங்க சரிங்க ரெண்டும் சேர்த்து ஒரு கிலோ ஆமாம் ஆமாங்க ம் ஆ சேரி சேரி